மக்களோடய வாழ்க்கையில வந்து சமூகங்களிலேயும் சரி பைக்கிங் ரைடிங் போகிறப்ப எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் இப்போ நம்ம ஒரு பைக்கிங் ரைடு செய்கிறப்ப நண்பர்கள் வந்து நாலு மூணு பேர் சேர்ந்து போகிறது அதனால் ரொம்ப வேகமாக போகிறப்ப மக்களோடய வாழ்க்க ரொம்ப பாதிக்கும் அது மட்டுமில்லாமல் அது பைக்கிங் ரைடு செய்கிறப்ப லாங்க் ட்ரைவ் போகிறோம் அதில் திடீர்னு வேகத்தடையெல்லாம் வரும் அதை பார்க்காம போய் திடீர்னு கீழே உழுந்து நமக்கே அடிபடும் அதனால் நமக்கு பாதிப்பில்லாம நம்மளே நமக்காக செலவு செய்கிற நம்மளோடய குடும்பத்துக்கும் அது பாதிப்பு ஏற்படுத்தும் இதனால் சமூகங்கள்லேயும் நிறைய பேர் அடிபட்டு இது பண்ணுவாங்க அதில்லாம பைக்கிங் ரைடு செய்கிறப்ப பார்த்து கவனமாக தான் போகணும் எங்கே போனாலும் சரி ரொம்ப லாங்காக போனாலும் சரி ரொம்ப கொஞ்சம் தூரம் போனாலும் சரி பார்த்து பொறுமையாக தான் போகணும் நமக்கு மட்டும் இல்லாமல் அது வ ரோட்டில் வர மக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் நம்ம பைக்கிங் போகிறப்ப எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பொறுமையாக தான் போகணும் அதனால் பைக்கிங் ரைடு செய்கிறப்ப யா நமக்கும் பாதிப்பு இல்லாமல் மக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பொறுமையாக போகணும் அடுத்தது வந்து இந்தியாவோடய கலாச்சாரம் வந்து எப்படி நமக்கு தெரியும்னா நம்ம முன்னோர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்க வழியா நம்ம கலாச்சாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் காலேஜுலாம் போனோம்னா நம்ம கத்துக்கிட்டதை நம்ம அங்கே போய் செஞ்சு செஞ்சு பார்க்கலாம் செய்யலாம் அது இல்லாமல் தொலைக்காட்சிகள்லாம் போடுவாங்க செய்திகள்லாம் மூலிமா இந்தியாவோடய நிலப்பரப்புலாம் எவ்வளோ இருக்குது இப்போ போன காலத்து எவ்வளோ இருக்குது இந்த காலத்து நிலப்பரப்புலாம் எவ்வளோ இருக்குதுன்னு தொலைக்காட்சியில் செய்திகள் மூலமாக தெரியும் அது செய்திகள் மூலிமா இல்லாமல் செய்தித்தாள்கள் வாசிப்பது மூலமாக இந்தியாவில் எவ்வளோ நிலப்பரப்புலாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் நிலப்பரப்பு இது இல்லாமல் அடுத்த காலத்து நிலப்பரப்பு இன்னும் இவ்வளோ இருக்கும் அப்படிலாம் கூட நம்ம இந்த செய்தித்தாள்கள் மூலிமா தெரிஞ்சுக்கலாம் கலாச்சாரம் வந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தபடியும் அதே தான் நம்ம இப்போயும் செஞ்சுட்டு இருக்கோம் இது இல்லாமல் நம்மளும் புதுசாக கற்றுக்கிட்டு இருக்கோம் அது வந்து அடுத்த ஜென்ரேஸன் நம்ம கொண்டு போவோம் ஆனால் கான கலாச்சாரத்தை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறத வந்து செய்தித்தாள்கள் மூலிமா நம்ம புதுசாக செய்கிறோமோ அதை கொண்டு போய் செய்தித்தாள்கள் மூலிமா சேர்ப்பாங்க அதனால் இந்தியாவில் கலாச்சாரத்து நிலப்பரப்பையும் செய்தித்தாள்களையும் செய்தி தொலைக்காட்சிகள் மூலிமாவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்